ஒரு பேஸிக் குவாலிஃபிகேஷன் ஒரு பேர்சனுக்கு வந்து அவங்களோடய டுவெல்த் முடிச்சிருக்கணும் அதை தாண்டி படிக்கிறதும் படிக்காததும் அவங்களோடய ஓன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அவங்களோடய நாலேஜை பொறுத்து தான் இருக்குது மோஸ்ட்லி நான் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து ஆஃப்டர் டுவெல்த்து அவங்களோடய காலேஜ் படிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறாங்க எல்லாமே பேஸிக்ஸ் ஆன் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு தான் ஹையர் ஸ்டடீஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சினால் அவங்க ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறாங்க இல்லைன்னா அவங்களோடய ஜாப் அவங்களோடய ட்ரீம் ஜாப் ட்ரீம் கம்பெனியில் பிளேஸ் ஆகி அவங்களோடய ஜாப் பண்ணுறாங்க இன்னும் சில பேர் வந்து அவங்களோடய ஃபேமிலி பிஸ்னஸ் ஒரு நல்ல பொஷிஷன்ல இருக்குது அதில் போய் இன்னும் அவங்களுக்கு வந்து நிறையா எக்ஸ்பீரியன்ஸ்ட்டு மெம்பர்ஸ் கூடலாம் எப் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிஸ்னஸ் பேர்சன்ஸ் கூடலாம் வந்து ஒரு லிங்க்கு வச்சி அவங்களோடய ஃபேமிலி பிஸ்னஸ்லையும் அவங்க வந்து இன்னும் அவங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க ஸோ எதுக்குமே இது எதுக்குமே என்னால் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியாது ஸ்டடீஸ்க்கு வந்து ஆஃப்டர் டுவெல்த் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியலை அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து எந்த ஒரு ஒர்க்குக்கும் போகாமல் ஒரு டெய்லி வேஜஸ்ஸான ஒரு டெய்லி வேஜஸ் உள்ள சில இந்த குடோன்ஸ் கரேஜ் இந்த மாதிரி இருக்கிற சில இடத்துலலாம் அவங்க வந்து ஒர்க் பண்ணி அவங்களோடய டெய்லி அந்த த்ரீ மீலை வந்து சாப்பிட்றதுக்காக அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி உள்ள பீப்புள்க்குலாம் கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் தரதாகட்டும் அவங்களுக்கு வந்து ஃபுட் ப்ரோவைட் பண்ணுறதாகட்டும் இதெல்லாம் பண்ணுனா இன்னும் நிறையா வந்து பிரைட்டான ச ஸ்டூடண்ட்ஸுலாம் நம்மளோட சொசைட்டிக்கு வருவாங்க நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் டெக்னாலஜி ஃபீல்டாகட்டும் டாக்டர் ஃபீலாகட் ஃபீல்ட்டாகட்டும் இன்னும் நிறையா பேரை வந்து ஷைனாக முடியாதவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுச்சின்னால் கண்டிப்பாக அவங்களும் ஒரு நல்ல பொஷிஷனுக்கு வருவாங்க